ஹலோ சார் சொல்லுங்கள் சார் யார் பேசுகிறீங்க சொல்லுங்கள் சார் அப்படிங்களா சொல்லுங்கள் சார் சரிங்க சார் பண்ணிக்கலாம் சார் மெட்டிரியல் எடுக்கணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆ அவங்களுக்கு என்ன மெட்டிரியல் வேணும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்தமாதிரி அமௌண்ட் வரும்ங்க சார் ஸ்டிச்சிங் சார்ஜ் தனி தையல் கூலி தனி உங்களுக்கு துணிக்கு தனியாக காசுங்க சார் நாங்களே துணி எடுத்து தைக்கட்டுங்களா இல்லை நீங்களே எடுத்து கொடுத்துறீங்களா சரிங்க சார் சரிங்க சார் பிள்ளைங்களுக்கு ஓகேங்க சார் சரிங்க சார் கொடுத்துருங்க சார் அது டிரெஸ்ஸு இப்போ அந்த ஒவ்வொரு இது பொறுத்துதாங்க சார் இருக்குது ஒரு யூனிஃபார்ம்னா அதுக்கு தனியாக ஆமாங்க சார் மாடல் பொறுத்துதான் இருக்குது அதுக்கு தகுந்தமாதிரி வாங்கிக்கலாம் பாத்துக்கலாங்க சார் பேசிக்கலாம் வாங்க துணிக்கு துணியெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டிங்ன்னா ரெண்டு ஒரு நாளில் தைச்சி கொடுத்துட்ற மாதிரி பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து அளவு எடுக்கணும் சரிங்க சார் சரிங்க சார் எடுத்துக்கலாம்

சார் நீங்கள் சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லுங்கள் தைச்சி கொடுக்கணும் ஓகேங்க சார் ஓகேங்க சார் நீங்கள் துணியை எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்களே தைச்சி கொடுத்துட்றோம் சரிங்க சார் அதல்லாம் பாத்துக்கலாங்க சார் ம் சரிங்க சார் நீங்கள் கொடுக்குறதுல தான் நீங்கள் டக்குனு சார் நீங்கள் துணி கொடுத்தீங்கனாதாங்க சார் நாங்கள் தைச்சி கொடுக்குறது எவ்வளவு நாளில்னு சொல்ல முடியும் நீங்கள் பேசிகிட்டுருக்கீங்க ஃபஸ்ட்டு மெட்டிரியல் ரெடி பண்ணுங்கள் எடுத்துட்டு வந்து கொடுங்க அளவு கொடுங்க பிள்ளைங்களுக்கு அளவு கொடுங்க இதெல்லாம் நீங்கள் கொடுத்திங்கன்னா நாங்கள் எவ்வளவு நாளில் முடித்து கொடுக்குற டக்குன்னு முடித்து குடுத்துர்றங்க சார் ஆ பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்க சார் வந்துர்றோம் வந்துடுறோங்க சார் ஓகே தேங்க்யூங்க சார்